ஒரு கலைப்படத்தை வரையிறதுக்கு குறைந்த பட்சம் அரை மணிநேரமும் எடுக்கும் இல்லை ஒரு அதிக பட்சம் ரெண்டு மணிநேரோம் மூணு மணிநேரோம் நாலு மணிநேரோம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை அந்த பிச்சர் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம வந்து கணக்கிட முடியும் அதைப்போல் என்ன பெயிண்ட்டிங் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை பொருத்தும் நமக்கு டைம் வந்து மாறும் இது இப்போ வந்து ஒரு எளிமையான புகைப்படமாக இருக்குது அதை வரையணும் அப்படினா நமக்கு கொஞ்சம் மணி நேரம் தான் ஆகும் இதையும் வந்து பெரிய செலைக்கு கோவில் செலை அதே போல் அதுக்கு பெயிண்ட்டிங் பண்ணனும் அப்படின்னா ஸோ அத வாட்டர் பெயிண்ட்டில் பண்ணணுமா இல்லை வந்து ஆயில் பெயிண்ட்டில் பண்ணணுமா அப்படிங்குற மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ ஆயில் பெயிண்ட்டில் அடிக்கிறோம் அப்படினா அதை வந்து நம்ம உடனே வந்து அடித்து வரையலாம் முடியாது ஸோ அந்த ஆயில் பெயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும் போது அதை அடித்து அடித்து ஆறவைக்கணும் ஆறவைச்சி அதை ஆற்றணும் அப்படினு சொல்வாங்க ஸோ ஆற்றணும் அதை மட்டும் தான் அது வந்து ஒரு இயற்கையான பொலிவு கிடைக்கும் பளபளன்னு அந்த அந்த இயற்கை பொலிவு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து இமேஜோட சைஸு அதை பொருத்தும் நமக்கு டைம் எடுக்கும்